மின்சாரத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஏகப்பட்ட ஆபத்துகள் நிறைஞ்சிருக்கு எப்படி அப்படின்னா மின்சாரத்தை தெளிவாக கையாளணும் அதை தெளிவாக கையாளல அப்படின்னா நிறைய ஆபத்து உயிரிழப்பு நிறையா நேரிடும் எப்படி அப்படின்னா மழை பெய்யறப்ப நிறைய கரண்டு கம்பி அறுந்து விழுந்து தண்ணியில விழுந்து சாக்கடிச்சு நிறைய பேர் இறந்து போகறாங்க அப்புறம் அது தெ தெரியாமல் குழந்தைங்க போயிவிட்டு சுவிட்ச்சுபாக்ஸ் சமயத்தில் தெ ஏதாவது ஒரு பொருளில் கை வச்சு கரண்டு அடிபட்டு கரண்டு வந்து உயிரிழப்பு நிறைய ஆக ஏற்படுது இப்படி பார்க்கும்போது இந்த கொல்லையில க வெ விலங்குகளுக்கு வந்து கரண்டு வைக்கிறன்னு சொல்லிவிட்டு அதுலையும் நிறைய பேர் உயிரிழப்பு நிறைய ஏற்படுது ஸோ இதுமாரி ஏகப்பட்ட உயிரிழப்புகள் ஏற்படுது கரண்டு மூலியமாக கரண்ட வந்து நம்ப வந்து ரொம்ப ஜாக்கிரதையாகவும் ரொம்ப ரொம்ப முக் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாகவும் வந்து நம்ப கையாள வேண்டியது இருக்கிறது இந்த கரண்டில் வேலை செய்யறவங்க அப்படில்லாம் வந்து கரெக்டாகலாம் கரெக்டாக ஆஃபு நிறுத்திவிட்டு கரண்ட நிறுத்திவிட்டு கரெக்டாக வேலை செய்யணும் இல்லைன்னா வந்து ஒரு செகண்ட்லயே வந்து நம்மளுக்கு பெரிய பெரியாளுகள் எல்லாம் ஒரு செகண்ட்டில் செத்து இருக்குறதை நான் சந்தர்ப்பங்கள் ஏற்படுகிறது இந்தமாரி த ஏற்படுகிறது சின்ன சின்ன தவறுகளை எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் கரண்டு இதுமாரி விட்றது லைன் விட்றதுன்றமேரில்லாம் இருக்கக்கூடாது கொல்லையில அதுமாரில்லாம் ஒரு க ஊருகளில் கரண்டு மரல்லாம் கரெக்டாக இருக்கான்றதை அப்பப்போ ஈபி ஆட்கள் வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்குமாதிரி லைன் எல்லாம் கரெக்டாக மாற்றி டைமிங்க கரெக்டாக மாற்றி கரெக்டாக பண்ணணும் ஏதாச்சு பழுது இருக்குன்னா அப்பப்போ சரிசெய்யணும் தேவையில்லாத அன்வாண்ட்டடாக வந்து எங்கேயும் ஒயர் எல்லாம் தொங்கி இருக்குறமாதிரி இருக்கக்கூடாது கரண்டு கா காற்றடிச்சது அப்படின்னா கரண்டை மழை வர போகறதுக்கு முன்னாடியே வந்து கரண்ட ஆஃப் பண்ணணும் அப்படில்லாம் இருந்துச்சு அப்படின்னா கரண்டு மழை பெஞ்சி காற்றடிச்சி விலுந்து நிறைய பேர் இறந்து போக நிறையா இருக்கு ஸோ அந்த மாரில்லாம் இல்லாமல் இருக்கணுன்னா கரண்டு மழை வரும்போதே வந்து நிறுத்திவிட்ணும் இந்தமாரி வந்து கரண்டை வந்து ஒழுங்காக கையாண்டு எல்லாத்தையும் வந்து எல்லாரோடையும் பாதுகாக்கணும் வீட்டில் குழந்தைங்கள்லாம் இருக்கும்போது கரண்ட்டை வந்து சுவிச்சிபாக்ஸ்மேரில்லாம் கிட்டவைக்கக்கூடாது ஃபோன்னு வந்து எதுவுமே கிட்டவச்சுருக்கக்கூடாது ஃபோனில் மேக்சிமம் இப்பெல்லாம் ஏற்படுகிறது கரண்டு விபத்து என்பது ஃபோன்னு யூஸ் பண்ணுறாங்க ஃபோன்னு வந்து சார்ஜ் போட்டுவிட்டு யூஸ் பண்ணுறாங்க அதனால வந்து நிறைய உயிரிழப்பு ஏற்படுதாம் சொல்லப்படுது ஸோ அதனால கரண்ட பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஜாக்கிரதையாக வந்து நம்ப யூஸ் பண்ணணும்